ஸ்கூல் லைஃபுன்னு எடுத்துக்கிட்டோம்னால் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்குச் சொல்லணுனால் நம்ம இப்போ நம்மளுக்கு டெஸ்ட்டு கொடுப்பாங்கள்ல டீச்சர்ஸ் இப்போ மேக்ஸ் டீச்சர் கு டெஸ்ட்டு கொடுக்குறாங்கனா அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு பா ஐயையோ இந்த குண்டு வருதுடா நம்ம இன்றைக்கு டெஸ்ட்டு எப்படி எழுதப் போகிறோனு தெரில அதை ஓபி அடிக்கிறத்துக்கு அந்த டீச்சர்ஸ் வந்து நிக்நேம் வச்சுக் கூப்பிட்றது அப்புறம் அவங்கள கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரி அது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஒரு நாள் வந்து நாங்கள் இந்த மாதிரி கூப்பிட்றது வந்து அவங்களுக்குத் தெரிஞ்சிருச்சு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க எங்கள் டேரெக்டாக எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் இன்டேரெக்டாக அட்வைஸ் பண்ணிட்டிருந்தாங்க இந்த மாதிரிலாம் யா யாரும் யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படினு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டிருந்தாங்க அப்போது ஒரு வேளை அப்போ அவங்க வந்து நாங்கள்லாம் அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மேம் வந்து முன்னாடி நடந்து போய்கிட்ருந்தாங்க முன்னாடி நடந்து போய்கிட்ருந்தப்ப ஒரு வேளை நம்ம சொன்னது தான் ஒரு வேளை காதில் விலுந்துருக்குமோ அப்படினு நினச்சிட்டு ஒரு வேளை நமக்காக தான் இந்த அட்வைஸ் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நாங்கள் அந்த அட்வைஸை சரி விடு நமக்கு அப்படி பண்ணுறதும் தப்பு தான் அப்படினு சொல்லிட்டு அதிலேருந்து கொஞ்சம் திருந்தி வந்துவிட்டோம் அப்புறம் வந்து இந்த எக்ஸாம் டைம்ஸில் வந்து எல்லாம் ஒன்றா உக்காந்து ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் எல்லாம் ஒவ்வொருத்தராக ஆளுக்கு ஒரு கொஸ்ட்டின் நீ நீ இதை படித்திட்டியா நான் அதை படித்துட்டேன் ஓ அப்படியா டி நீ இதை என்னை விட்டுட்டு இது படித்திட்டியா சரி இரு இப்போ நானும் படிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு அப்படி படிக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணோம் பிட்டு அடித்துட்டோம் எக்ஸாமுக்கு டெஸ்ட்டு வச்சாங்க மேமு யார் இங்க்லிஷ் மேம் வந்து டெஸ்ட் வச்சாங்க டெஸ்ட்டு வச்சிருந்தப்போ நாங்கள் என்ன பண்ணோம் எல்லாம் உக்காந்து எழுதிட்ருந்தோம் மே நாங்கள் படிக்கல டெஸ்ட்டுக்கு படிக்கல ஆனால் எ படிக்காமல் எல்லாம் உக்காந்து எழுதிட்ருந்தோம் அப்போ வந்து மேம் வந்து யார்கிட்டையோ வெளில இருந்த மேம் இன்னொரு மேம் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கு இதுதான் சாக்கு அப்படினு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் பிட் அடித்துட்டு இருந் புக்கை திறந்தோம் மேம் பார்த்துட்டாங்க ஒ உடனே எல்லாம் எந்திரிச்சி எங்களை எழுப்பி விட்டு ஸ்டாண்ட் எழுப்பி விட்டு நாங்கள் இன்று வரைக்கும் பார்த்து எழுதுனதுலேருந்து கொஸ்ட்டின் கேட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரில நல்லா அன்றைக்கி வசமாக அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம் அப்புறம் அவங்க பனிஷ்மெண்ட்டு கொடுத்து ப்ரின்ஸ்பல் ரூமுக்கு அழைச்சிட்டு போய்விட்டு இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படினு சொல்லிட்டு லெட்ரு எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் க்ளாஸுக்கு அனுப்பி விட்டாங்க அப்புறம் வா நீ ஒ ஒரு நாள் வந்து ஸ்டடி டைமில் வந்து ஈவினிங் வந்து ஸ்டடி வைப்பாங்கள்ல எக்ஸ்ட்ரா டைம் ஸ்டடி அப்போ வந்து என்ன பண்ணோம் மேம் வந்து வெளில உக்காந்துருந்தாங்க நாங்கள் எல்லாம் தண்ணி ஊற்றி விளாண்டிட்ருந்தோம் ஒருத்தர் மேல் ஒருத்தர் தண்ணி ஊற்றி விளாண்டிட்ருந்தோம் தலைல தண்ணி ஊற்றி விளையாண்டிட்ருக்கம் போது மேம் வந்து பார்த்துட்டாங்க மேம் வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாங்க எல்லாம் நில்லுங்கள் ஸ் எந்திரிச்சி நில்லுங்கள் அப்படினு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட்லேயும் எங்களுக்கு ஒரே ஹேப்பியாக இருந்துச்சு எல்லாம் ஒன்றா விளையாண்டிட்ருந்தோம் அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாம் ஒன்றா பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஹேப்பியாக எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தோம் அப்புறம் அன்றைக்கி ஒருநாள் அந்த மேமை வச்சி செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நல்லா கலாய்ச்சிட்ருப்போம் ஸ்கூல் லைஃப்பில் அதலாம் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் மார்க்குலாம் வர சமயத்தில் எக்ஸாம்க்கு எக்ஸாம் எழுதிட்டு மார்க் சொல்லுவாங்கல்ல அந்த டைம்லாம் நம்ம மார்க்கை கேக்கறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸோடய மார்க்கை தெரிஞ்சுக்கிறதுல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் நம்மள விட அவள் ஒரு மார்க் அதிகமாக வாங்கிட்டாள்னா எப்புடிறா அவள் வாங்கினா அப்படினு நினப்போம்